ஹலோ ஆ நான் சுபஸ்ரீ பேசுகிறேன்மா இந்த மாதிரி செல்வி டெய்லரா இல்லைமா ரெண்டு சுடிதாரு மெட்டீரியல் தைக்கணும் அதான் ஃபோன் பண்ணுணே ஏ ரெண்டு செட்டு இது காட்டனில் தான் இருக்குது லைனிங் இல்லை நீங்களே லைனிங் எடுத்து தைப்பிங்ளா உங்கள் கடை எது எங்கே எந்த ஏரியாவில் இருக்குது எனக்கு தெரியாது நான் ஃப்ரெண்டு வந்து இதுமாதிரி சொன்னான் இந்தமாதிரி இவங்க நல்லா தைப்பாங்க அப்படின்ட்டு நம்பர் கொடுத்து பேச சொன்னான் நீங்கள் அதெல்லாம் டீடெயிலாக சொல்லுவிங்கனு சொன்னான் அதனாலதான் ஃபோன் பண்ணேண் எந்த எங்கள் ஏரியாலருக்குது ஓ அப்படிங்களா அந்த சிவன் கோயில் போகிறது தானே ரெண்டு செட்டு சுடிதாரு இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து சாரீக்கு பிளவுஸ் தைக்கணும் அந்த பிளவுஸுக்கும் வந்து நீங்களே லைனிங் எடுத்துடுங்க எனக்கு எனக்கு வந்து நல்ல டிசைனாக பார்த்து தைச்சி தாங்க வாட்ஸ்அப்பில் டிசைன் அனுப்பிசிவிடுங்க அந்த இதுமாதிரிலாம் பண்ணுவிங்களா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறது ஓ இல்லை இந் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த டிசைன் ஃபோட்டோலாம் அனுப்பிசிவிடுங்க நான் எந்த டிசைன்னில் வேணும் அப்படினு நான் சொல்லிடுறேன் எனக்கு ரெண்டு சுடிதாருமே வந்து ஃபுல் ஹேண்டு வேணும் பின்னாடி வந்து நாட்லாம் வச்சு தைக்கணும் அதான் காலேஜுக்குலாம் போனால் இருக்குதுல டிரெஸு அந்தமாதிரிதா எவ்வளோ எவ்வளோ ரேட் ஆகும் ரெண்டு சுடிதாருக்கு ஐநுருபாவா ரொம்ப அதிகமாருக்கே ரேட்டு நூருபா அதிகமாருக்குது நீங்கள் தைச்சி இல்லையிங்களே நான் அங்கே பண்ருட்டிலதா கொடுப்பேன் அங்கே நானுருபா அப்படி நானூத்து ஐம்பது ருபாதா கேட்பாங்க நீங்கள் ஐநூருபா கேட்குறிங்களே அது என்ன பெரிய விஷயமாங்க அது என்னாங்க எனக்கு ரெண் நாள்லே வேணும் அதனால் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேண் ஆ கொஞ்சம் ரேட்டு மட்டும் கம்மி கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் ஏ ஃப்ரெண்டு இதுமாதிரி சொன்னால் நீங்கள் நல்லா தைப்பிங்க அப்படினு அப்படியாங்க சரிங்க சரி ஆ எத்தனை மணிலேருந்து கடை ஓப்பனாகிருக்கும் நான் ஒரு பதினோறு மணிக்கோ பத்து மணிக்கோ வந்தால் கரெக்டாருக்கும்ல ம் சரிங்க சரி வரேன் நான் வந்து மெட்டீரியல்லாம் நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் ஆ சரிங்க சரி வச்சுறேன் ஆ